ஹாய் மேம் குட் மார்னிங் மேம் இந்த வர்ஷம் தான் உங்கள் காலேஜில் நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சேன் மேம் டிகிரி சர்ட்டிஃபிக்கேட் லாஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் மேம் வாங்னேன் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சேஞ்ச் பண்ணனும் மேம்

ஓகே மேம் அதுக்கு எதன்னா ப்ரூஃப்லாம் வேணும்மா மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் அமௌன்ட்லாம் எதன்னா பே பண்ணும்மா மேம் எவ்வளோ மேம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆ ஓகே மேம் அப்ளை பண்ணா எத்தனை நாளில் மேம் வரும் ஓகே மேம் நால் நாளா நெக்ஸ்ட்டு மந்த்து நான் எம்எஸ்சி ஜாய்ன் பண்ணனும் மேம் வேறு காலேஜில் அதுக்குள்ளே அது எப்படி மேம் காலேஜில் வந்து டேரக்ட்டாக வாங்கிக்கணுமா இல்லை வீட்டு வீட்டுக்கு வந்துரும்மா மேம் ஓகே மேம் இப்போ நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டு போய்ட்டால் போதும் இல்லை மேம் ஓகே மேம் அமௌன்ட்டும் சேர்த்து கொடுத்துருன்னுமா மேம் ஓகே மேம்